பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படினா ஒரு பெரிய கல்லு அந்த கல்லு வெடித்து அந்த கல்லில் இருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பாதியை தான் நம்ம வந்து அண்டம் பேரண்டம் அந்த மாதிரி சொல்கிறோம் அதில் ஒரு பகுதி தான் நம்மளோடய பூமின்றது பூமியில் வந்து ஆயிரக்கணக்கோர் லச்சகணக்கோர் கோடான கோடி பேர் உயிர் வாழுறாங்க அப்படி எல்லோருமே வந்து எங்கே இருந்தோ பிறந்து வந்தாங்க அப்படின்றது வந்து நம்மளோடய வரலாறு எடுத்து பார்க்கும் போது தெரியும் அந்த காலத்தில் குரங்கில் இருந்து தான் மனுசன் உருவானான் மனுசன் வந்து இத்தனை பகுதியாக வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்படின்றதுலாம் நம்ம படிக்கலாம் அதில் இருந்து இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சிக்கலாம்